ஹலோ ஊபர் ஆட்டோங்களா ஆ அண்ணா இதுமாரி நான் வந்து நைட் ஒரு டென் ஓ க்ளாக் மேலே இதுமாரி போகவேண்டியதிருக்கு டென் தேர்ட்டிக்கு அடுத்த ஈரோடு ரயில்வேடேஷனில் ட்ரெய்ன் இருக்கு நான் போகனும் அதனால் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே ஆட்டோ கிடைக்குங்களா ஓ கிடைக்குமா ஓகே ஓகே நான் ஒரு டென் ஓ க்ளாக்காட்டா இங்கே ஈரோடு மணிக்கூண்டு வந்துடுறேன் அங்கே வந்து நீங்கள் பிக்அப் பண்ணிக்கிறீங்களா ஓ ஓகே வந்துடுறீங்களா அண்ணா இது மாரி டென் ஓ க்ளாக்லந் டென் தேர்ட்டிக்குள்ள நான் போயிற்லாமுல்ல நம்ம ஈரோடு மணிகூண்ட்லந்து ரயில்வே ஸ்டேஷன் போகறக்கு ஆஃப் நவர்குள்ளே நான் போயிற்லாமுல்ல ஓ போயிற்லாங்களா ஓகே ஓகேணா ஓகேணா ஓகே தேங்க்ஸ்ணா